சத்யா எங்கள் பையனுக்கு மேரேஜ் வைச்சிருக்கோம் காய்கறிலாம் கொஞ்சம் கொடுத்தா பரவாயில்லை உங்கள்ட்ட தான் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சரி காய்கறிலாம் வெலை எப்படி இருக்குது

சரி ம் இது கத்திரிக்காய் அந்த காய்கறிலாம் நான் வந்து வாங்கிக்கிறேன் கொஞ்சம் பார்த்து ரேட்டு போட்டுக் கொடுங்க ஆ சரிங்க அப்போ நாங்கள் சாயந்தரம் வரட்டும்ங்களா இல்லை வெளியில் எங்கேயாது போய்விடுவீங்களா இல்லை ஃபோன் பண்ணிவிட்டு வரணும்ங்களா

இல்லை நீங்கள் சொன்னிங்கன்னா எப்படின்னு தெரியும் சரிங்க சரிங்க சரி லிஸ்ட்டு போட்டுக்குறீங்களா சரி ஒரு வெங்காயம் ஒரு பத்து கிலோ போட்டுக்குங்க தக்காளி ஒரு தக்காளி ஒரு பெட்டி ஓகே மற்ற கத்திரிக்காய் ஒரு அஞ்சுக் கிலோ ஒவ்வொன்றுலையும் அஞ்சு அஞ்சு கிலோ போட்டுக்குங்க இல்லை எல்லாத்திலையுந்தான் கலந்து தான் சாம்பார் இப்போ நைட்டுக்கு பொண்ணழைப்பு காலையில் கல்யாணம் எல்லாம் வைச்சிருக்கோம்ல அதனால் பார்த்து கொஞ்சம் கொறைச்ச ரேட்டு போட்டுக் கொடுங்க ஆ ஆமாங்க அதுவும் சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் ஒரு நூறு எலை கொடுங்க ம் ஆ சரிங்க சரி ரைட்டுங்க என்னென்னு வாங்க சரிங்க சரி ஓகே வைச்சிரட்டுங்களா சரி ரைட்டுங்க